இந்தியாவின் அதிக அதிகாரபூர்வமான மொழி என்னென்னா தமிழ் தமிழ்நாட்ல தமிழ் மஸ்ட்டு வந்து தமிழ் தான் பேசுவாங்கள் தென் வட மாநிலத்திலலாம் வந்து ஹிந்தி பேசுவாங்கள் ஆனால் இந்தியாவோட முக்கியமான மொழி என்னென்னா தமிழ் தான் தமிழ் தான் நம்ம எங்கே போனாலும் நம்மளோட தாய்மொழி தாய்மொழி தமிழ்ங்கிறது வந்து தமிழ்நாட்டில உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன் எந் எந்த மாநிலமாக இருந்தாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தமிழ் ஆனால் இப்போ காலப்போக்கில் தமிழுக்கு வந்து நம்மளோட நாட்டில மதிப்பே இல்லாமல் போய்டுது படிக்கிறதையும் நம்ம குழந்தைங்களையும் சரி படிக்க வைக்கிறது தமிழ் மீடியத்தில் தான் சேர்க்குறதே கிடையாது எல்லாரும் இங்கிலிஷ் இங்கிலிஷ் வந்ததில் இங்கிலிஷ்ல தான் எல்லாரும் பேசுகிறத வந்து ரொம்ப பெருமையாக நினைக்குறாங்க வேலைக்கே நம்ம இப்போ படிச்சு முடிச்சிட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோன்னா அந்த வேலைக்கு வந்து முக்கிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து இங்கிலிஷ்ல தான் வந்து கொடுக்குறாங்க இங்கிலிஷ் தெரிஞ்சால் தான் வேலைக்கே ஆள் எடுக்கிறாங்க தமிழ்ல நம்மளை நம்மளுக்கு எந் எவ்வளோதான் திறமைகள் இருந்தாலும் தமிழ்ல பேசுனால் தான் அதை வந்து அக்ஸ்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கள் இங்கிலிஷ்ல வந்து நம்ம பேசுனால் மட்டும் தான் இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது இவங்க நல்லா மொ நாலெஜ்ஜோட இருக்காங்கள் அப்படின்னு வந்து நம்புகிறது இங்கிலிஷ் தான் ஸோ அதனால காலப்போக்கில் நம்மளோட பன்மொழித்தன்மைக்கே வந்து நம்ம நாட்டில வந்து மாறிக்கிட்டு வருது தமிழ் வந்து ரொம்ப தமிழ்ல பேசுனோம்னால் ஐயையோ இவங்க தமிழ்ல தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒருமாதிரி எளக்காரமாக பார்க்குறாங்க இதே வந்து எங்கேயாச்சும் நம்ம வந்து ஒரு மீட்டிங்லையோ எதிலையோ இங்கிலிஷ்ல போய் பேசுனோம்னால் ஏய் அப்பா சூப்பர்ப்பா இவங்க நல்லா இங்கிலிஷ்ல பேசுகிறாங்க இவங்களுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலிஷ் பேசுகிறவங்கள தான் வந்து ரொம்ப முக்கிய தன்மை கொடுத்து பார்க்குறாங்க நம்ம தமிழ்நாட்டில பிறந்துட்டு நம்ம தமிழ் பேசுகிறத யாருமே வந்து மதிக்க மாட்டேறாங்க தமிழ் தெரிஞ்சவங்களை வந்து ஒரு ஊக்கவிச்சு இவங்களுக்கு வந்து இவ்வளோ தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி பெருமையாக பேச மாட்டிங்கிறாங்க இந்தியாவில் தமிழ் தமிழ் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமே நம்ம தாய்மொழி தமிழ் நம்ம தமிழ்ல வந்து இனிமேல் நம்ம இன்னும் மென்மேலும் வந்து தமிழை வந்து வளர்க்கணும் தமிழ்மொழி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா வந்து கற்றுக்குடுக்கணும் தமிழ் தான் எல்லாமே ஆத்திச்சூடியில அவ்வளோ இது இருக்குது திருக்குறள்ல எவ்வளவோ இருக்குது நம்மளை பற்றி நாட்டு நடப்புகளை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு எல்லாமே வந்து முக்கியமானது வந்து தமிழ் தான் ஸோ இந்தியாவோட அதிக அதிகாரபூர்வமான மொழி வந்து நான் தமிழ்னு தான் சொல்லுவேன்